எங்களுக்கு வந்து நிறைய தூரம் வந்து பஸ்ஸுக்கு வரணுன்னா அங்கிருந்து டேனிக்கோட்டை தேன்கனிக்கோட்டைன்னு இருக்குது தேன்கனிக்கோட்டைக்கு தான் நாங்கள் வந்து வரணும் பஸ் வசதி எங்கள் ஊருக்கு இல்லை அங்கிருந்து வந்துட்டு அங்கே ஒரு ஸ்டாண்டில் வண்டி போட்டுவிட்டு வெளியூர் போகணுன்னா அங்கே இருக்குது ரயில்வே டேஷனு இருக்குது அங்கேதான் நாங்கள் டிக்கெட்டு வாங்குவோம் அப்படி இல்லைனா ஆன்லைனில் புக்கு பண்ணுவோம் ஆன்லைனில் புக்கு பண்ணிவிட்டு வெளியூர் போகணுமுன்னால் அங்கேருந்து தான் நாங்கள் போவோம் தூரம் இருக்கிறதுனால அங்கிருந்து நான் எங்களுக்கு வர வரும்போது வரும்போது இந்த மாதிரி காட்டில் காட்டில் இருந்து தான் வரணும் காட்டிலிருந்து நாங்கள் ஒரு முப்பது கிலோ மீட்ரு இருபத்தஞ்சி முப்பது கிலோ மீட்ரு நாங்கள் வரணும் வண்டியை எடுத்துகிட்டு அங்கிருந்து வந்ததுதான் இந்த மாதிரி புக் பண்ணுவோம் புக்கு பண்ணிவிட்டு தான் நாங்கள் வெளியூர் போகணும் வெளியூர் வெளியூர் போகணும் இந்த மாதிரி இருக்கும் போது வெளியூருன்றது வந்து நாங்கள் அங்கிருந்து வெளியூர் எங்களுக்கு அவ்வளோ எங்களுக்கு வந்து வசதி இல்லை எங்களுக்கு தெரியாது பக்க பக்கத்தில் கேட்டு இந்த மாதிரி புக் பண்ணிகிட்டு நாங்க போவோம் ரயிலில் போவோம் சரி அப்படி இருக்கும் போது வண்டியை எடுக்கும் போது வரும் போது இந்த மாதிரி பெட்ரோல் காலி ஆயிட்டாலோ அந்த மாதிரி இருக்கும் போது நாங்கள் வந்து சீக்கிரம் வந்து சேர முடியாது அங்கே சீக்கிரம் வந்து சேர மு சேர முடியாது அப்படி இருக்கும் போது வந்து வந்துவிட்டு நிறுத்தி ஸ்டாண்டில் போட்டுவிட்டு திருப்போ அங்கே போறதுக்குள்ளே கூட்டமாக இருந்தாலும் கூட்டுக்க கூட்டமாக இருக்கும் போது வந்து டைம்மாயிடும் டைம்மாகி டைம்மாகிரும் ரயில் நிலையங்களில் வந்து அதை வந்து சரி பார்த்து எடுக்கு டிக்கெட் அது எடுக்கும் போது சரிபார்த்து நாங்கள் எடுக்கணும் ஆன்லைனில் உரிமம் பெருக்க இருக்கும் போது